எனக்கு தோட்டங்கள் போட்டு பராமரிக்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோட்டம் வந்து ரோஸு வேறே பழயைபடி இந்த மல்லிப்பூ பிச்சிப்பூ கோ இந்த இந்த ஆடுகள் வேற மருத்துவ செடிகளில் தூதுவல துளசி கன்டங்கத்திரி வேற அந்த ஓமம் செடி எல்லாம் எனக்கு செடிகள் வளர்க்கணும் மருந்து செடிகள் வளர்க்கணும்னு எங்கள் வீட்லேயுமே நான் எல்லா செடியும் நான் வச்சிருக்கேன் திடீர்னு பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சின்னு சொன்னால் நாங்கள் வெளியெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் வீட்லேயே அதை தோட்டத்துலேயே எல்லாம் நாங்கள் உண்டாகிறோம் த மருந்துகள் எல்லாம் வெத்தலை வேற துளசி தூதுவல ஓ ஓம வெலக கற்பக வள்ளி எல்லாம் நாங்கள் வா வீட்லேயே வளர்த்து தொட்டிகளில் வச்சி வளர்த்துருவோம் ரோஸு பிள்ளையிகளுக்கு ப வ பள்ளிக்கூடம் போகிறங்களுக்கு கோவில்லே பள்ளிக்கூடம் போகிற பிள்ளையிகளுக்கு ரோஸு பூ பறித்து தலையில் வைக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தோட்டம் தோட்டம் வேணுணா நெல்லிகாய் மரம் வேறே முருங்கை மரம் வேறே இப்படியும் மாங்கன்று இந்த மாதிரி இதுகள் வச்சு எங்களுக்கு அதை பராமரிக்க நேரம் போகிறதுக்காக நாங்கள் அதெல்லாம் வீட்டில் செய் நான் அதுகெல்லாம் ரொம்ப வ தண்ணி ஊற்றி அதை எப்போம்பா எப்போமும் நான் அந்த இதே தான் நான் செஞ்சிக்கிட்டே இருப்பேன் அதை நொ அதை த கிண்டி அதில் வந்து உரம் போடணும் செடி அது பராமரிக்கணும் அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் செடிகளை வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அதை வளர்த்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா மருந்துக்கு நம்ம வெளியே இடங்களுக்கு நம்ம அலைய வேண்டாம்ல அதனால் வீட்டுக்குள்ளேயே கத்தரி மிளகாய் இப்போ கூட மிளகாய் செடி கத்தரி செடி வேறே இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வீட்லேயே வச்சி வளர்க்குறது எனக்கு ரொம்ப வ நேர போக்கு அது வந்து நம்மளுக்கு நேரம் பிள்ளைகளுக பள்ளிக்கூடம் போயிட்டுன்னா நம்ம வீட்டில் தனியாக இருந்து நேரம் போக அது அதனால அந்த காய்கறிகள் அதை தோட்டத்தை பராமரிச்சிக்கிட்டு அதுங்க கூட நேரத்தை போக்குகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் பூனையை குட்டி நாலு அஞ்சு பூனைக்குட்டி கிடக்கு அதுங்க கூட நேரத்தை போக்கிக்கிட்டு அது சாப்பாட்டுக்கு அது கொஞ்சம் வந்து நம்ம சாப்பாடு வைக்கிற நேரத்தில் வந்து அது மியாவ் மியாவ்ன்னு கத்திக்கிட்டு கிடக்கு அந்த இது மிருகம் அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு டைமுக்கு வந்து நிற்குது பார் நம்ம சாப்பிட்டமோ இல்லையா அது நேரத்தோடய வந்து நிற்கிது பார் சாப்பாட்டுக்கு எனக்கு அந்த பூனை குட்டிகள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் வேறே நாய் இதுங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வா நாய் வீட்டில் வந்து அந்த செல்லக்குட்டிகள் நாய் பூனைக்குட்டி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி செடிகள் வளர்க்குறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா இடங்கள் ரொம்ப இல்லை இருந்தாலும் சின்ன இடங்கள் தான் அதுலேயுமே நான் எல்லாம் வச்சி மருந்து சு பிள்ளையிகளுக்கு சளி வந்துதுன்னு சொன்னால் அதுலேயே நாங்கள் பறித்து எல்லாம் நாங்கள் வெளியெல்லாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் தூது எல்லாம் வச்சிருக்கேன் நாங்கள்லாம் நாங்கள் அந்த அந்த உடனே பிள்ளைகளுக்கு சளி பிடித்த உடனே மருந்து அவித்து நாங்கள் கொடுத்துக்குறோம் முருங்கை மரம் வச்சிருக்கோம் சூப்பு போ முருங்கை கீரைய பறித்து நாங்கள் சூப் போட்டு குடிச்சிக்கிருவோம் வாரத்தில் ரெண்டு நாள் சூப்பு போட்டு குடிப்போம் அது வந்து உடலுக்கு ரத்தம் பெ ஊட்டம் தரும் அதுக்கக்காக முருங்கை கீரை பறித்து நாங்கள் சூப் போட்டு குடிச்சிக்கிருவோம் அதே மாதிரி நெல்லிக்காய் மரம் வச்சிருக்கேன் எல்லாம் நெல்லிக்காய் மரமும் பூத்து கிடக்கு இன்னும் காய்கள் பூத்து நிறைய பூத்துருக்கு நெல்லிக்காய் மரம் அதனால் எனக்கு இந்த செடிகள் வச்சு இந்த மரங்கள் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு